இப்போ வந்து நான் ரீசென்டாக ஆன்லைனில் வந்து சுடிதாரும் வாட்ச்சும் ஆர்டர் பண்ணிணேன் வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ரெண்டு தடவை தான் நான் போட்டேன் அடுத்த நாளே பிஞ்சுருச்சு இது மாதிரி நம்ம ஆன்லைனில் வாங்கும் போது வந்து நமக்கு பொருளெலாம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலை பழைய ஸ்டாக் வருதா என்னன்னு தெரிலை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஆன்லைனில் வந்து கொடுக்குற பொருள் எல்லாமே ஒரு குடோவ்ன்குள்ளே வந்து அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க அது எல்லாமே வேஸ்டான பொருள் அந்த மாதிரி இருக்குது இப்போது நாம் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும் போது அதிலிருந்து எடுத்து அதை ஃபுல்லாகவே பேக் பண்ணி கொடுத்துறாங்க அது எப்படி இருக்குது என்னனு கூட செக் பண்ணக்கூட மாட்டேங்கிறாங்க ஆன்லைனில் வந்து இது பெரிய இதாக இருக்குது துணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ப தொட்டு பார்த்து வாங்க முடியலை அது வந்து போட்டிருக்கும் போது ஒரு மாதிரி போட்டிருவாங்க ஆனால் கொடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது கிளாத் அதில் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதில் பார்த்தா வந்து வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அதனாலே நமக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறது வந்து பிடிக்கமாட்டேங்குது அடுத்து வந்து நேரில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அந்த பொருளை மட்டும் வாங்கமுடியலை பக்கத்தில் உள்ள எல்லா கடைகளிலுமே இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு நிறைய வாங்கிட்டே போகிறோம் இதனாலே நேரமும் செலவும் அதிகமாக மிச்சமாகுது செலவாகுது ஆன்லைனில் வந்து நேரம் வந்து கொஞ்சம் மிச்சமாகுதுன்னு சொல்லலாம் ஆஃபர்ஸ் கொஞ்சம் இதாகுதுன்னு சொல்லலாம் ஆனால் நேரில் வாங்கும் போது வந்து பொருள் வந்து பிரிக்காமலேயே நம்மகிட்ட குடுத்தடறாங்க அது வீட்டில் வந்து பிரிச்சு பார்த்தம்போது ஒடஞ்சு இருக்குது இதை வந்து ரிட்டர்ன் கூட பண்ணிக்க மாட்டேக்கிறாங்க ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எல்லா இதுலையும் கொண்டுகிட்டு வரணும் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வாங்க போகிறோம்ன்னா ஒரு சில கடையில் வந்து இந்த ட்ரெஸ் கேட்டால் இது ஸ்டாக் இல்லை அது ஸ்டாக் இல்லை இது மாதிரி வந்து கஸ்டமர்சுக்கு வந்து வெறும் நெகட்டிவாவே தான் சொல்லிகிட்டுருக்காங்க அந்த மாதிரி நெஹட்டிவ் எல்லாம இல்லாமல் பாஸிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாச்சும் நாம் வாங்க போகிறோம்னா அந்த டிரஸ்ஸை வந்து பிரிச்சு பார்க்க விடமாட்டேங்கிறாங்க அதை ட்ரயல் பண்ண விடமாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதை பிரிச்சு பார்த்தோ இல்லை ட்ரயல் பண்ணி பார்க்கும் போதோ கிழிஞ்சு இருந்துச்சு பத்தலை அப்படின்னால் மறுபடியும் போய் ரிட்டர்ன் பண்ண கொடுத்தாக்கூட அவங்க வாங்கமாட்டேங்கிறாங்க அதனாலே வந்து நேரில் போய் வாங்குறது வந்து அவ்வளோ அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது